மதம் எப்படி மக்களை ஒன்றிணைக்கிறது அப்படின்னா வெச்சுக்கோங்களேன் அது வந்து மதத்தில் இல்லைங்க அது வந்து நம்ம பழகுகிற மக்கள்கிட்ட தான் இருக்குது எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஒன்றா நட்பாக பழகுகிறதுல தான் அந்த ஒற்றுமைங்கிறது வந்து இருக்குது இப்போ எ எங்கள் பண்டிகையில் எது எந்த பண்டிகையை வந்து சமூகத்தில் கொண்டாடுறாங்க ஒன்று கூடறாங்க அப்படின்னா நார்மலாக தீபாவளி பொங்கல் இது எல்லாமே வந்து எங்கள் மதத்தில் உள்ள பண்டிகை தான் முக்கியமாக இதில் எந்த மதத்தில் எல்லா எந்த பண்டிகையில் எல்லா ம மதமும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா தீபாவளி தான் சொல்லலாம் ஏனால் தீபாவளி வந்து இந்துக்கள் தான் கொண்டாடணும் அப்படின்லா இல்லை எந்த மதத்தை சார்ந்தவங்களுமே வந்து தீபாவளி கொண்டாடிகிட்டு தான் இருக்காங்க ஏன் அரசே வந்து தீபாவளிக்கு அன அரசு விடுமுறை விடுறாங்க அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போதே எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து சமூகத்தில் எந்த மதம் பக்கத்தில் உள்ளவங்க எந்த மதம் அப்படின்லா எதுவுமே பார்க்க மாட்டாங்க நம்ம பக்கத்தில் உள்ளவங்க முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஷ்டினாக இருந்தாலும் சரி நம்ப வீட்டில் செய்கிற பலகாரங்களை வந்து அவங்களுக்கு எடுத்துட்டு போயி கொடுத்து அவங்ககூட சேர்ந்து ஒன்றிணைந்து தான் அந்த பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ப வீட்டில் பட்டாசு வெடிக்கிறாங்களா பக்கத்து வீட்டு பசங்களையும் சேர்த்து வெடிக்கிறது இந்த மாதிரி தீபாவளி பண்டிகை நேரத்தில் நம்ப வீட்டுக்கு செய்கிற பலகாரங்களை அவங்க வீட்டுக்கு கொடுக்கறது மூலியமாவும் மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து மாற்றம் மதம் எதுவும் இல்லாமல் பண்டிகைகளை வந்து கொண்டாடுறாங்க இதே மாதிரி தான் முஸ்லீம்கள் வந்து எந்த பண்டிகையை கொண்டாடினாலும் அவங்க வீட்டில் செய்கிற பிரியாணி ஆகட்டும் அவங்க வீட்டில் என்ன செஞ்சாலும் அதை வந்து அவங்களோட இந்து நண்பர்களுக்கு கொடுக்குறாங்க கிறி கிறிஷ்டினாக இருந்தாலுமே சரி அவங்களோட நண்பர்கள் வந்து வேறு மத நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த பண்டிகை இப்போது கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்களா அந்த நேரங்களில் கிறிஸ்டின் அவர்களோடய நண்பர்களுக்கு வந்து வந்து கேக் கொடுத்துட்டு போகிறாங்க இந்த மாதிரி இந்த பண்டிகை கொண்டாடினா தான் மக்கள் ஒன்றிணைகிறாங்கள் அப்பிடில்லா இல்லை எந்த மதத்தில் சார்ந்தவங்க எந்த பண்டிகை கொண்டாடினாலும் ஒன்றிணைந்து தான் கொண்டாடுறாங்க சமத்துவ பொங்கல் வைக்கிறாங்க அரசாங்கமே சமத்துவ பொங்கல் வெச்சு எல்லாருமே ஒன்று அப்படிங்கிற மாரி வந்து காட்டுது இந்த மதம் அந்த மதம் அப்படின்லா இந்த காலத்தில் யாரும் பார்க்கறதில்லங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரே மதமாக தான் எல்லா பண்டிகைகளையுமே கொண்டாடுறாங்க அதனால தான் அரசு எல்லா பண்டிகை அப்போதுமே வந்து அரசு விடுமுறைகள் விடுறாங்க